ஹலோ விஜய் வித்யாலயா ப்ரின்சிபல் சாருங்களா நான் ஓசூரிலருந்து பேசுகிறேங்க சார் எங்கள் பொண்ணு வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போதான் முடிச்சுருக்காங்க டென்த்தில் ஸ்கோர் ஃபோர் ஃபிப்டி மார்க்ஸ் எடுத்திருக்காங்க சார் ஃபைவ் ஹண்ட்ரேட்டுக்கு நாங்கள் இப்போ அட்மிஷன் லெவன்த்து டுவல்த்க்காக அட்மிஷன் பார்த்துட்டுருக்கோம் விஜய் வித்யாலயா நல்ல ஸ்கூல்லு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்குனு சொல்லி நிறைய ரேட்டிங்ஸ் கேள்விபட்டேன் நல்ல ஸ்கூல்ங்கிறதுனால அதுதான் நான் கேள்விப்பட்டேன் சார் நல்ல ஸ்கூலுன்ட்டு என் பொண்ணை அங்கேயே அட்மிஷன் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்கேன் என்னென்ன குரூப்ஸ்ஸெல்லாம் இருக்குதுங்க சார் சார் நான் மேக்ஸ் பயாலஜியில் அட்மிஷன் பண்ணலாம் இருக்கோங்க சார் ஃபீஸ் ஸ்ட்ரெச்சரெலாம் எப்படிங்க சார் ஃபோர் ஃபிப்டி எடுத்திருக்காங்க சார் கன்செர்ஷனெலாம் எதுவும் இல்லைங்களா சார் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்டு மார்க்ஸ்ஸு எடுத்திருக்காங்கல்லியா அதனால் எதாவது கன்செஷன் பண்ணுவீங்களா ஃபீஸ் குறைப்பீங்களா ஓகேங்க சார் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குதுங்களா ஓசூர் வரைக்கும் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நான் டேரெக்ட்டாக ஸ்கூலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறேங்க சார் அப்படிங்களா சார் ம் தேங்க் யூ தேங்க் யூ சார்